எனக்கு என்ன கேள்வி கேட்டுருக்காங்கனா டூர் எங்கேயாவது போய்ருக்காங்களா போய்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா கேட்டிருக்காங்க எனக்கு வந்த கோவார்டினேட் நாங்கள் போய்ருக்கோம் ஸ்கூலில் போய்ருக்கோம் அந்த இடலாம் வந்து ஊட்டிக்கு போய்ருக்கோம் ஊட்டிக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போதே நான் ஆனால் போனது கிடையாது ஃபஸ்ட் டைம் அழைச்சிட்டு போய்ருக்காங்க போனாங்க அப்போ போய்ட்டு எங்கள் வீட்டில் பர்மிஷன் கேட்டப்போ எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தனியாக எப்படி அனுப்புறது உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லைம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தாம்மா போறேன் அதெல்லாம் கிடையாது நாங்கள் யாராவது வந்தோம்னா உன்ன அழைச்சிட்டு போகலாம் அப்படி இல்லைனா நீ போகாதே சின்ன பிள்ளையா இருக்கே எங்கேயாது விழுந்துடுவே எங்கேயாது காணாம போய்டுவே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தாங்க அம்மாவும் அப்பாவும் ஆனால் நான் வந்து இல்லைம்மா எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும்மா ரொம்ப கெஞ்சினே அம்மாகிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கே ரெண்டு நாள் ஆகிடுச்சி அப்றம் எப்டியாவது கொடுத்தாங்க அப்றம் கொடுத்த வொடனே காசு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அப்றம் இங்கேயே காசு கடன் வாங்கி அதையும் ரொம்ப சமாளித்து அப்றம் தான் நான் ஊட்டிக்கு போனேன் ஸ்கூல் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு மூணு நாள் நாங்கள் ஸ்டே பண்ணோம் நாலாவது நாள் தான் ஊட்டியை விட்டு கிளம்பி நாங்கள் வந்திருப்போம் குளிராக இருந்துச்சு இங்கேயிருந்து பஸ்ஸில் நாங்கள் கரெக்டாக இங்கேருந்து நாங்கள் டிரெயின்ல போனோம் டிரெயின்ல போய்ட்டு கோயம்புத்தூரில் இறங்கிட்டு கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு பஸ்ஸில் போனோம் அப்றம் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு டூர் பஸ் இருக்கும்ல அந்த பஸ்ஸில் போய்ட்டு ஊட்டிக்குப் போனோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எங்கள் எங்கள் எங்கள் கிளாஸில் உள்ள எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து ஒரு வேன்னு ஒரு டூர் பஸ்ஸு அந்த பஸ்ஸில் எல்லாம் செம்ம அலப்பறை டான்ஸு அது இது பாட்டு போட்டுக்கிட்டு அவ்வளோ டான்ஸ் ஆடிக்கிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னாக தூங்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒரே ஊரில் இருந்தாலும் நாங்கள் ஒன்னாக தூங்கினதே கிடையாது ஊட்டியில் போய்ட்டு நாங்கள் தூங்கினோம் ஒன்னாக சின்னப் பிள்ளையா இருக்கும்போது தலகட்டுறது தெரியல ஒன்றுமே தெரியல அப்பறம் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க ஃபேக்ட்ரிக்கு போய்ட்டு டீத்தூள் ஃபேக்ட்ரிக்கு போனோம் அப்றம் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போனோம் அப்றம் வந்து நிறைய பொருள்லாம் தயாரிக்கிற இடத்துக்கு போனோம் அப்றம் வந்து கார்டனுக்கு போனோம் நிறைய செடிலாம் பார்த்தோம் அப்றம் ஃபால்ஸ் பார்த்தோம் அப்றம் நைட்டு ஃபயர் கேம்ப் வைச்சாங்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு நாங்கள் வந்தோம் நைட்டு தூங்குகிறத்துக்கே பன்னெண்டு மணி ஆகிடுச்சி அப்றம் அங்கே கொடுத்த ஃபுட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு குளிரில் போய்ட்டு நாங்கள் சுட சுட சாப்பிட்டோம் அதெல்லாம் டேஸ்ட்டான ஒரு ஃபுட்டாக இருந்துச்சு ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுத்தாங்க இட்லி இதுமாதிரி கொடுத்தாங்க இடியாப்பம் இந்த மாதிரியெல்லாம் ஃபுட் கொடுத்தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அங்கே சுடு தண்ணி வந்து நாங்கள் சூடு பண்ணி கேட்டு கொஞ்சம் நேரம் தான் வந்துச்சு அது அது ஜில் தண்ணியாகிடுது இந்தமாதிரியெல்லாம் காமெடிலாம் நிறையா நடந்துச்சு அப்றம் என் ஃப்ரெண்டெல்லாம் வழுக்கி போட்டு கீழே விழுந்துடுச்சிங்க அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அப்றம் போட்டிங்லாம் போனோம் போட்டிங் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போட்டிங் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போட்டிங் போனோம் அப்றம் டீச்சர்லாம் எங்கள் கூட தான் வந்திருந்தாங்க அவங்க கூட எல்லாம் சேர்ந்து போட்டிங் போய்ட்டு அதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்றம் வந்து அங்கே ஒரு ஐஸ் ஷாப் நாங்கள் இங்கே கூட எங்கள் ஊரில் கூட நாங்கள் சொந்த ஊரில் கூட நாங்கள் அதிகமாக அந்த ஐஸ் ஒருநாள் கூட சாப்பிட்டதே கிடையாது ஆனால் ஊட்டிக்கு போய்ட்டு ஐஸ் கோலா சாப்பிட்டோம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டுருக்கோம் ஐஸ் கோலா அதெல்லாம் வேற லெவல் ஐஸ் நான் அதெல்லாம் மறக்க முடியாது என் லைஃப்பில் ஒரு எண்டிங் வந்தால் கூட அந்த அந்த அந்த மெமரிஸ்லாம் மறக்க முடியாத ஒன்று நல்லலா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃபயர் கேம்ப்லாம் நடந்துச்சு அப்றம் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேயே நல்லா டான்ஸ்லாம் ஆடினோம் பாட்டு போட்டு அதலாம் மறக்க முடியாது வேற லெவல் ஜாலியாக இருந்துச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்து நிறைய ஸ்ட்ராபெரி சாக்லேட்டு நானும் டீத்தூளு தைலம் இதமாரி தைலம் நிறையா கொடுத்த நல்லா நாங்கள் காசு போட்டு வாங்கினோம் அப்றம் வந்து டீயெல்லாம் போய்ட்டு குடித்தோம் டீ ஃபேக்ட்ரியில் போய்ட்டு அவங்க கொடுத்தாங்க அப்றம் நாங்கள் அதெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க அது அதெல்லாம் குடித்தோம் அப்றம் வந்து நிறையா பிளான்ட்லாம் பார்த்தோம் நிறையா பிளான்ட்டு நல்லா டிஃப்ரென்ட் டிஃப்ரென்ட் பிளான்ட்லாம் பார்த்தோம் அதெல்லாம் வந்து மறக்க முடியாது நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அந்த ஃபோட்டோஸ்லாம் எங்கள் வீட்லலாம் இருக்கு அப்றம் ஜாலியாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எங்கள் லைஃபை அப்றம் வந்து இன்னொன்று டான்ஸ் ஆடிகிட்டுல்லாம் இருந்தோம் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம்